எங்கள் குடும்பத்திற்காக நான் செய்யும் சில ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா அ எங்கள் அப்பா பாட்டி ரெண்டு பேருமே சுகர் பேஷண்ட்டு ஸோ அவங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பால் வந்துட்டு ரொம்ப டார்க்காக கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் நாங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சுகர் இல்லாமல் சாப்பிடுவாங்க அதனால் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பசும்பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் வந்து கரெக்டாக இருப்பேன் தென் ப்ளட் சர்க்குலேஷனுக்காக கொண்டக்கடலை வந்து அவித்து வைக்கிறது அதாவது உப்பு எதுவும் ரொம்பப் போடாமல் லைட்டாக சால்ட் போட்டு தேங்காய் எல்லாம் போடாமல் வைக்கிறது அதுக்கப்புறம் அவர்களோட டெய்லி திங்ஸ்ஸு டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வெ அவங்க வந்து வெறுத்துப் போய் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ருசித்து சாப்பிட்ற மாதிரி இன்னோவேஷனாக கொடுக்கறது அதாவது சப்பாத்தியில் வந்து லைட்டாக ஆனியன் பெப்பர் அந்த மாதிரி விஷயமெல்லாம் போட்டுக் கொடுக்கிறது சில விஷயமெலாம் நம்ம வந்து சப்பாத்தி பெருசாக சாப்பிடும் போது நமக்கு வந்து வெறுத்துப் போய்விடும் என்னடா இது கோதுமை மாவை சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரியான சில தாட்டெலாம் அவங்களுக்குத் தோனிவிடக்கூடாது அதனால் அந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக செய்யணும் வேறு வந்து அம்மா அந்த அம்மா தங்கச்சிக்கெல்லாம் வந்துட்டு டீத் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சுகர் கொஞ்சம் வந்து கம்மியாக அதாவது அந்தப் பூச்சி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறோம் அந்த டேப்லெட்யெலாம் அவங்க வந்து கரெக்டாக எடுத்துக்கிறதுக்காக ஃபுட் எல்லாம் வந்து நல்லா அவித்து சாதம் வந்து நல்லா கொழைய வச்சு வைக்கிறது கொழம்புல எல்லாம் அதிகம் காரம் சேர்க்காம கம்மியாக காரம் சேர்க்கறது அப்புறம் வந்து டெய்லியும் ஈவினிங்கில் வந்து ஸ்நேக் ஐட்டமாக சத்து மாவு வந்து உருண்டை பிடித்து அதை அவித்து அதில் வந்து தேங்காய் அப்புறம் சால்ட்டு லைட்டாக சர்க்கரப் பாகு இதெல்லாம் போட்டு அந்த இதை வந்து அவித்து சாப்பிட்றது இதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்வோம் அப்புறம் தட்டைப்பயறும் காராமணிப் பயிறும் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அவித்து சாப்பிடுவோம் ப்ளட் சர்க்குலேஷன் வீட்டில் எல்லாேருமே மோஸ்ட்டாக அப்பாவுக்கும் ப்ளட் இல்லை அதனால் எ எல்லாேருக்காகவுமே ப்ளட்டு வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த காராமணிப் பயிறு தட்டைப் பயிறு அந்த மாதிரி விஷயமெலாம் ஊற வைச்சு அவித்து சாப்பிடும் போது நமக்கு வந்து நிறைய ப்ளட் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நிறைய கொடு எடுத்துக்க சொ எடுத்துக்கச் சொல்லுவோம் வீட்டில் அந்த மாதிரி வீட்லேயும் செய்வோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான பொருள்னால் கொண்டைக்கடலையும் பட்டாணியும் நிறைய சாப்பிடுவோம் இது வந்து எல்லாேருமே காமனாக சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீட்டில் வந்துட்டு அந்த கருவடகம் போட்டுத் தாளிப்பாங்க எல்லா விதமான தாளிக்கிற விஷயமும் சேர்த்துத் தாளிப்பாங்க அது வந்து நம்மளோடய ஃபுட்டில் வந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அது போடுவாங்க அது வந்து எ எங்கள் வீட்டில் டெய்லியும் நார்மலாக சமைக்கிற சாப்பாட்டில் அது போடுகிறதுனால அதுவும் எங்களுக்கு ஒரு ஹெல்த் இஸ்யூஸ் வராமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறமா டெய்லி ஸ்நாக்காக வந்துட்டு நான் காலேஜ் வரும் போதும் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு வருவேன் பாப்பா என் தங்கச்சியும் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு போவாள் வீட்டில் பாட்டி இருந்தாலும் அவங்களும் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியை வந்துட்டு அவித்து வீட்லேயே அரைத்த பச்சரிசியை வந்துட்டு அவித்து அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு சால்ட்டு அப்புறம் சுகர் எல்லாம் போட்டு பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி செய்வாங்க அப்புறம் கெட்டி உருண்டை அந்த மாதிரி வீட்லேயே செய்யக்கூடிய நிறைய ஸ்நாக்கெலாம் வந்து ஹெல்த்தாக செய்கிறதுக்கு பாட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்களோட தாட்ஸ்ஸு அதெல்லாம் சொல்லும் போது நம்ம நிறைய ஆரோக்கியமான ஃபுட்ஸ்செலாம் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு